இன்னைக்கு இருக்கிற டெக்னலாஜி இன்னைக்கு குழந்தையிலருந்து எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம்ன்ட்டு இங்கிலீஷில் தான் எல்லா பேசுறாங்க எல்லாமே இங்கிலீஷில்தான் அதிகமாக ஃபோனில்ருந்து எல்லா மொழியிலும் இங்கிலீஷ்லையே தான் வருதுங்க ஆனால் தமிழ் மொழியில வந்து அதிகமாக வரது இல்லை ஏன்னா தமிழ் மொழி வந்து எந்த இதில் எடுத்தாலும் தமிழ் மொழியே காணும் அதனால் இன்னைக்கு குழந்தையிலிருந்து இங்கிலீஷ் தான் பேசுறாங்க தமிழை பேசுறதுக்கூடிய வாய்ப்பே இல்லை அதனால் எந்த மொழி தமிழ் மொழி வந்து நாம்ம பின்பற்றுவோங்கிற எண்ணத்தில்தான் இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு தமிழில் வந்து எந்த ஒரு இது ஃபோனில் காலில் எடுத்தாலும் ஓரு எதோ ஒன்று எடுத்தாலும் இங்கிலீஷில் தான் மொழி பெயர்ச்சி சொல்றாங்க அதுதான் போட்ருக்குறாங்க அதனால் எல்லாம் புரியிறது இல்லை இன்னைக்கு தமிழே வந்து கம்மி ஆயிடிச்சி தமிழ் மொர்ச்சிக்கி நாம வந்து முதல் இடம் கொடுக்கோணும்